ஆ ஹலோ ஆமாம் மேடம் உங்களுக்கு என்ன வேணும் ஓகே மேடம் எங்ககிட்ட எல்லா ஃப்ரூட்ஸுமே அவைளபிலாக தான் மேம் இருக்குது உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் அழகாக பேக் பண்ணி கொடு ஆ ஓகே மேடம் சொல்லுங்கள் நான் நோட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்றேன் மேடம்

ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஆப்பிள் ஒரு கிலோ வந்து இருநூறுபா தான் மேடம் நீங்கள் மொத்தமாக ஃப்ரூட்ஸ் வாங்குனீங்கன்னால் நாங்கள் டிஸ்கௌண்ட் பண்ணிக் கொடுப்போம் மாதுளை நூற்றி எண்பது ரூபா வருது மேடம் லாஸ்ட்டா மொத்தமாக உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸ்ஸில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்ஜு டிஸ்கௌண்ட் பண்ணி தான் மேம் கொடுப்போம் ஆமாம் மேடம் இல்லை ஆ ஓகே மேடம் அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கறது எங்ககிட்ட அவைளபுலாக தான் இருக்குது ஒரு பேக்கிங்க்கு டொண்ட்டி ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுவோம் நீங்கள் மொத்தமாக எத்தனை பேருக்கு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கௌண்ட் பண்ணி அதுலையுமே கொடுப்போம் மேடம் மேம் அந்த பொருளோடய ரேட் தான் நான் சொல்லிருக்கேன் இருபது ரூபான்றது அந்த பொருளோடய ரேட் தான் நான் உங்களுக்காக அதை டிஸ்கௌண்ட் பண்ணி லாஸ்ட்டா சொல்கிறேன் மேடம் அதெல்லாம் பக்காவாக பேக் பண்ணி கொடுத்தனுப்பிட்றோம் மேடம் ம் டெலிவரி சார்ஜு வந்து நீங்கள் தௌசண்ட் மேலே ஃப்ரூட்ஸை வந்து வாங்கறதுனாலே நாங்கள் டிஸ்கௌண்ட் பண்ணி கொடுக்கறதுனால ஃப்ரீ தான் மேடம்

ஓகே மேடம் ஃபோன் பேயில் பண்ணிடலாம் மேடம் ஆ ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்